முதலில் தேனீ வந்து கடிச்சுசின்னால் வந்து கிராமத்தில் எப்படி வந்து அதுக்கு வந்து மருந்து கொடுப்பாங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து சுண்ணாம்பு வைப்பாங்க சுண்ணாம்பு தடவி விடுவாங்க அதோடு வந்து என்ன சொல்லுவாங்கன்னால் அதோடய கொடுக்கு வந்து தான் இதாக இருக்கும் அதோடய குளவி செத்து போயிடும் அப்படினு சொல்லிட்டு அதில் வந்து சுண்ணாம்பு தடவி விடுவாங்க அப்படி இல்லைனா தேனையே அதுக்கு வந்து மருந்தாக கூட தடவுவாங்க சில பேர் இது மாதிரியான விஷயமெலாம் வந்து கிராமத்தில் மோஸ்ட்லி நிறையா இடத்துல ஏன்னால் அது கடிச்சுருச்சின்னா அந்த இடம் வந்து இதாக ஆகிடும் வீங்கிடும் அது மாதிரி தான் அந்த இடம் கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறமாக்கி அரிக்கும் அப்டின்னு இது சுண்ணாம்பு தடவி விடுவாங்க அப்படி இல்லைனா தேனையே அதுக்கு வந்து அப்ளே பண்ணிவிடுவாங்க அந்த இடத்துல எங்கே கடிச்சிருக்கோ அந்த இடத்துல தேனை கூட தடவி விடுவாங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஏதாவது ஒரு பூச்சி கடி எங்கள் வீட்டில் கூட வந்து ஒரு செடி இருக்குது அது வந்து அந்த செடி நேம் எனக்கு தெரில பட் ஆனால் வந்து அது வந்து விஷம் இருந்துச்சுன்னா வந்து அந்த இலைய சாப்பிட்டன்னா அது வந்து சரி ஆகிடும் அப்படினு சொல்லுவாங்க இப்போ ஏதாவது நமக்கு ஒரு பூச்சி கடிச்சிருச்சு ஏதோ ஒரு அது என்ன சொல்வது ஏதாவது ஒரு ஏதோ ஒரு பூச்சி நம்மளை கடிச்சிருச்சு அப்போ வந்து நம்ம என்ன அது வந்து நமக்கு வந்து வலிக்கிதுனால் வந்து நம்ம வந்து கடிச்சிருச்சு நமக்கு அந்த விஷம் இருக்கா இல்லையானு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த செடியை யூஸ் பண்ணுவாங்க அந்த செடியில் இருக்கற இலைய சாப்பிட்டன்னா வந்து கசப்பாக இருந்துச்சின்னால் வந்து நமக்கு வந்து விஷம் இல்லை அப்படி கசக்காமல் இருந்துச்சின்னால் வந்து அந்த விஷம் நம்ம உடம்பில் இருக்குது அப்படினு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வைத்தியத்தை வந்து அவங்கள் வந்து செய்வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சளி பிடிச்சிச்சின்னா வந்து தூதுவளையை இது பண்ணி சாப்பிட்றது ரொட்டி மாதிரி சுட்டு சாப்பிட்றது அப்புறமாக்கி ஓமவள்ளி இந்த மாதிரி இலையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு எரிச்சிட்டு அதை என்ன சொல்வது சூடு பண்ணி அதை கொதிக்க வச்சுஅந்த மாதிரியான இதெல்லாம் குடிச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு நம்ம கிராமத்தில் இருக்க ஒரு மருத்துவம் அப்படினு சொல்லுவாங்க